ஹலோ சார் கார் புக்கிங் ஏஜென்சிங்களா என் பேர் செந்தில் குமார் இன்றைக்கி ஆக்சுல்லாக பார்த்தீங்கன்னா காலைல பத்து மணிக்கு நான் கேப் புக் பண்ணியிருக்கேன் லோக்கலில் நாங்கள் ட்ராவல்ஸ் ட்ரிப் ட்ராவலில் போகணும்னு சொல்லிவிட்டு புதுக்கோட்டையில் இருக்கிற சித்தன்னவாசல் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ப்ளேன் பண்ணியிருந்தோம் உங்கள் ஏஜென்சியிலேதான் நாங்கள் கார் புக் பண்ணியிருந்தோம் பட் இன்னும் வரலே டிரைவர் ஃபோன் பண்ணிணா ஃபோன் எடுக்க மாட்றாரு இதுக்கு முன்னாடி உங்களோடய ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கீங்க நான் அதுக்கும் கால் பார்த்துட்டேன் பட் அங்கேயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதனால்தான் டைரெக்டாக இப்போ இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணியிருக்கேன் இல்லை சார் நீங்கள் ஆக்சுலாக லோக்கல்லையே வந்து தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க அதுவே ஹையர் அமௌண்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லலை சரீங்களா பட் புக்கிங் பண்ணியாச்சு ஆர்டர் கன்ஃபர்ம் பண்ணதுக்கப்புறமும் சொன்ன டயத்துக்கு நீங்கள் டிரைவரை இல்லை காரை அனுப்பலை அப்படீன்னா அப்புறம் எப்படி சார் உங்களை நம்பி நாங்கள் இனிமேல் ஃபர்தராக புக்கிக்ஸெலாம் பண்ணுவோம் இங்கே இருக்கற லோக்கல்கே உங்களால் வர முடியலன்னா லாங் டிஸ்டன்ஸ்கெலாம் நாங்கள் எப்படி உங்களை நம்பி புக் பண்ணுறது இப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூ இல்லை வேறு ஏதோ ஒரு எமர்ஜன்சி உங்களை நம்பி நாங்கள் புக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க எப்படி நாங்கள் போய் சேருவோமா அந்த டயத்தில் இல்லை சார் நீங்கள் ஒன்னும் இல்லை நீங்கள் கோபிச்சிக்காதிங்க தயவு செஞ்சு ஆர்டரை மட்டும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிடுங்க சரீங்களா அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணிவிடுங்க நான் வந்து ஃப்ரண்ட்ஸ் டாக்ஸியில் ஆர்டர் பண்ணிடறேன் இல்லை சார் வெயிட் பண்ண முடியாது கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியாது எவ்வளோ நேரம் சார் பத்து மணிக்கு புக் பண்ணிணோம் போய்விட்டு இப்போது மொட்டை வெயிலில் போய்விட்டு அங்கே என்ன பார்க்க முடியும் சித்தன்னவாசலில் போய்விட்டு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் காலையில் பத்து மணிக்கு பண்ணிணோம் இப்போது மணி பதினொன்றரை ஆகுது இன்னமும் வரலே உங்கள் சைட்லேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வர முடிலைன்னு எதுவும் சொல்லலை நாங்கள் பத்து மணிலேருந்து ஒன்போது மணிலேருந்தே ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம் கிளம்பி உக்காந்துருக்கோம் வீட்டில் வயசானவங்கள் குழந்தைங்களா வேறு இருக்காங்க

ஆனால் நீங்கள் என்னடா அப்படீன்னா ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலையே எப்படி அப்றம் சர்வீஸ் உங்களுக்கு இது பண்ணுவாங்க நான் கண்டிப்பாக நான் கூகுள் ரேட்டிங்கில் போய்விட்டு நான் பேட் கமெண்ட்ஸ் தான் நான் கொடுப்பேன் ஏனால் ஒரு நிர்வாகம் நடத்துகிறீங்க அப்படீன்னா டிரைவர் வராங்க வரலே இல்லை வண்டி அவங்கள்கிட்ட இருக்குது இல்லை அதுகூட உங்களுக்கு தெரியாதுங்களா இப்போ கேட்டால் வண்டி வேறு இடத்துக்கு மாற்றி அனுப்ச்சுட்டாங்க சாரி மன்னிச்சுருங்கங்கிறீங்க அப்போ நாங்கள் உங்களுக்காக நீங்கள் பண்ணிண தப்புக்காக நாங்கள் எங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்க முடியுமா சார் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இதை கேன்சல் பண்ணிவிடுங்க இனிமேல் நான் இது ஒரு ஒர்ஸ்ட் நைட்மேராக நான் நெனைச்சி மறந்துடறேன் இனிமேல் எங்கள் சைட்லேருந்து இல்லை என் ஃப்ரண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கண்டிப்பாக நான் உங்களை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் சரீங்களா ஏன்னால் இந்தமாதிரி ஒரு ஒர்ஸ்ட் சர்விஸை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல ஒரு ஒரு ஒரிடத்துக்கு கமிட்மென்ட் கொடுத்துட்டு வர முடியும் முடியலை அப்படீங்கறத கூட நீங்கள் இன்னோராளுகிட்டே தெளிவாக சொல்லை அப்படீன்னா நீங்கள் எந்த லெவலில் மேனேஜ்மென்ட் வச்சு நடத்துறீங்க இல்லை சார் நீங்கள் சாரி சொல்லி ஒன்றும் ஆகப்போறதில்லை எனக்கு அமௌண்ட ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் அந்த கேபை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க சரீங்களா ஏன்னால் இப்போது இனிமேல் வந்து நாங்கள் வெயிட் பண்ண முடியாது நீங்கள் வேறு ஒரு டாக்ஸி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இனிமேல் அவங்க வந்து நாங்கள் எங்களுக்கு வேறு வேறு பிளான் இருக்குது சார் தேங்க்யூ நீங்கள் ஆர்டரை தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிவிடுங்க தேங்க்யூ